நாங்கள் சின்ன பிள்ளைகள்ல மீன் பிடிக்க போயிருக்கிறோம் ஒரு அஞ்சாறு புள்ளை பயலுங்க சேர்ந்து நாங்கள் மீன் பிடிக்க போவோம் மீன் பிடிக்கிறது அதில் வந்து தூண்டில் போட்டு மண்புழு எடுத்து கோர்த்துக்கிட்டு மீன் பிடிக்க ஆற்றுக்கு போவோம்ங்க ஆற்றில போய் மீன் பிடிப்போம் அதில் வெறால் மீன் கெண்டை இது மாதிரி மீன்லாம் நிறையா மீன் கொண்டாருவோம் வீட்டுக்கு கொண்டாருவோம் மீன் பிடிக்க போகிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு இல்லை அது ஒரு காலையில் டெய்லி ஆற்றுல சனி ஞாயிறு லீவுன்னா நாங்கள் எல்லோரும் ஒரு பத்து பயலுங்க சேர்ந்து ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறது போகிறது வழக்கம் எப்போவுமே ரெகுலராக அப்போது ஆற்றுல தண்ணிர் இருந்துச்சு மணல் அள்ளாமல் ஆறு நல்லாயிருந்துச்சி இப்போது வந்து அப்படி கிடையாது ஆத்துல போய் இப்ப நம்பி இறங்க முடியாது ஏன்னா மணல் வந்து எல்லா எடுத்துகிட்டாங்க அது வந்து கொட்டு குழியாக போய் காலை வைச்சா நம்ம உள்ளே போயிடுவோம் அதனால் இப்போ ஆற்றுலலா மீன் பிடிக்க யாரும் பயலுங்க போகிறது கிடையாது அப்போல்லா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பத்து பேர் பையஞ்சி பேர் சேர்ந்து மூங்கீலை வந்து நரம்பு வாங்கி நரம்பை கட்டி அந்த நரம்பில் வந்து தக்கை நூல் கட்டுவாங்க இந்த மீன் இழுத்தால் தண்ணியில் மீன் இழுத்தால் அந்த தக்கை உள்ளே போகும் அது மண்புழுவை கோர்த்து அது மீன் பிடிக்க போகிறது இதே பொழப்பாக நாங்கள் செய்வோம் சனி ஞாயிறில் இதான் எங்களுக்கு வேலை பத்து பயலுக சேர்ந்தா மீன் ஒவ்வொரு கிலோ வீட்டுக்கு கெண்டை மீன் விறால் மீன் கெளுத்தி இது மாதிரி எல்லா மீனும் நாங்கள் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து வீட்டில் சமைக்க சொல்வோங்க